தமிழ் வந்து எல்லா மொழிக்கூடயும் சீக்கிரமாக அட்டாச் ஆயிடும் தமிழ் பிராந்திய மொழி மட்டும் இல்லை இல்லை தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படி போன்ற திராவிட மொழிகள் கூடயுமே தமிழ் வந்து ஈஸியாக அட்டாச் ஆயிடுங்க இப்போ பெங்கால் வந்து எப்படி தமிழ் கூட தொடர்பு இருக்குதுன்னா தமிழ்காரங்க வந்து அங்கே போய் வேலை செய்கிறாங்க அங்கே இருக்க மக்கள் வந்து தமிழ்நாட்டுலேயோ இல்லை தமிழ் மொழி பேசப்படுகிற எடத்துலேயோ வந்து வேலை செய்கிறாங்க இப்போ வேலைக்கு வெளியூர் போறதுனால தான் அடுத்த மொழி வந்து நம்ம நம்ம நாட்டில் வந்து நமக்குள்ளே வந்து அது கலக்குது இப்போ தமிழ் வந்து பெங்காலியில் வந்து அங்கே போய் அங்கே நம்மளோட கலாச்சாரத்தை வந்து அங்கே சொல்லித் தருது அதை வந்து அந்த மக்கள் பின்பற்றுகிறாங்க அங்கே இருக்க பெங்காலி மொழியில் என்னென்னலாம் இருக்குதோ அதை அங்கே என்ன பாக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து அவங்க இங்கே சொல்லித் தர்றாங்க இங்கே சொல்லித் தர்றதினால பார்த்திங்கன்னா பெங்காலிக்கும் தமிழுக்கும் நடுவில் நல்ல ஒரு ஒரு தொடர்பு ஏற்படுது யாரையும் பத்தியா பார்த்திங்கன்னா பகையாக எடுத்துக்காமல் அவங்க என்னென்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு தமிழை வந்து வளக்கிறாங்க